மாடு வந்து நம்ம பார்ப்போம் பார்த்துட்டு இருக்கற பார்த்து அந்த மாட்டை வந்து ஒரு டாக்டர்கிட்ட உடம்பு சரியில்லன்னா டாக்டர்கிட்ட போவோம் டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்க கிட்டேருந்து அதை மாட்டுக்கு தீவனம் ஊசி மாத்திர மருந்து அதெல்லாம் போட்டால் அதுக்கும் பிற்பாடு அந்த மா டாக்டர் மாடு சரியாயிடுது டாக்டர்கிட்ட அந்த மருந்து போட்ட உடனே சரியாயிடுது அதேமாரி எல்லாம் பண்ணுவோம் மாட்டை வந்து வீட்ல கொண்டு வந்து கட்டியிருப்போம் அப்புறம் வீட்டில் கட்டியிருக்கறத பார்த்து அப்புறம் வந்து மாடு அப்புறம் நல்லாயிடுது நல்லா தீனியெலாம் சாப்பிடுது நல்லாயிருக்குது அப்புறம் வந்து பிறவு பால் கன்று போடுது கன்று போட்டு அது பால் கறக்குது அதேமாதிரி வீட்டில் வந்து ஒரு பொம்பள பிள்ள குழந்த ஒரு பொண்ணு இருக்கிறாங்கன்னாக்கூட ஒரு வயசானவங்களாக இருந்தால் அவங்களுக்கு தெரிது இன்றைக்கி பிறக்கப் போகுது நாளக்கு பிறக்கப் போகுது சாயந்திரம் பிறக்கும் அப்படின்றாங்க அப்புறம் அவங்க முடிஞ்சளவுக்கு பார்ப்பாங்க அவங்களால் முடியலைன்னா தான் டாக்டரத்த கொண்டு போவோம் அவங்களால் முடிகிற வரைக்கும் பார்ப்பாங்க அவங்களே ஒரு ஊர்லேயே வந்து ஒரு வைத்தியம் எதுனா ஒரு சித்த வைத்தியம் மாரி பண்ணாங்கன்னால் அவங்களுக்கு குழந்த பிறக்கும் போது குழந்த பிறந்த உடனே அவங்க காலால் கையால் நீக்கி அதெல்லாம் பண்ணி எடுப்பாங்க கொள்ளுவாங்க அவங்களால முடிஞ்சளவுக்கு செஞ்சாங்கன்னா அது செரியாகிடும் ஓரளவுக்கு அப்படி மீறி நூற்றுல ஒன்று வந்து பிறக்க முடியலனா மொ ப பிறந்த கொழந்த வந்து கொஞ்ச மாதிரியா இருக்குது நீ டாக்டர்கிட்ட போ அப்படினு சிலவங்க சொல்லுவாங்கள் அப்புறம் டாக்டர்கிட்ட போய் அவங்க சொன்ன பிற்பாடு அப்புறம் ஊசி கீசி போட்டமுன்னா இல்லை எதுவும் இல்லை ஆனால் வலிக்கு அப்புறம் அதுவந்த பிற்பாடு அங்கே குழந்த பிறந்துடும்